இப்போது நாங்கள் தோட்டக்கலை பயிர் வைக்கிறோம் ஒரு பூஞ்செடியே வைக்கிறோம் அந்த பூஞ்செடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு களைக்கட்டு மம்முட்டி இதெல்லாம் தேவைப்படுது ஒரு கடப்பாறைன்னா அது வீடு வீடு கட்டும்போது கடப்பாறை இதுக்கும் கடப்பாறை தேவைப்படும் ஒரு கன்று நடணுன்னால் கடப்பாறை வச்சு நோண்டிவிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த கன்றை நடுவோம் அதுக்கு அந்த கருவி பயன்படுது அப்படி இல்லைன்னா இப்போ களையெடுக்கணும் சிரமம் இல்லாத ஆளுங்கள் இல்லாத களையெடுக்கணுன்னா மிஷின் வந்துவிடுது அந்த மிஷின் ஓட்டினாலும் ஆனால் நாங்கள் களையெடுத்துதான் ஆகணும் ஒரு மிஷினை வாங்கின்னு வரோம் அறுபதஞ்சு ரூபா அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்து அந்த மிஷினு ஓட்டுறோம் அந்த எந்திரத்தை ஓட்டும்போது அது பாதி களைதான் வெட்டுது பாதி களையை விட்டுட்டு போய்விடுது நாங்கள் மறுபடியும் ஆள் வச்சு அவங்க கிட்டே களைகட்டு சொல்லி களைகட்டு எடுத்துன்னு வாங்க களை வெட்டணுன்னு சொல்லி களைகட்டு எடுத்துன்னு வந்து களையை வெட்டி அதில் இருக்குற களையெல்லாம் நீக்கிறோம் அதுவும் பயன்படுது ஒரு நெல் பயிர் நடுறோம் நெல் பயிர் நடுறதுக்கு இப்போ ஆளே வரல நெல் பயிர் நட நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு கருவி மூலமாகதான் இப்போது மிஷின் மூலமாகதான் நடவு போடுது ஒரு மிஷின் வந்து நடவு போடுது எட்ட எட்ட எட்டையாக நடவு போடுது அது போடுது அதேமாதிரி அந்த களையை பறிக்கறதுக்கு ஆள் வரமாட்டேறாங்க அதுக்கும் மிஷின் வருது ஆனால் அந்த மிசின் என்ன பண்ணுது களைவோரம் க நெல் பண் நெல் நடுவோரம் களை இருக்குது அந்த களையை எடுக்காது அந்த மிஷினு நம்ம திருப்பினா ஆள் வச்சு நம்ம கையால் அதை பிடுங்கி எடுத்து வெளியே கிடாசணும் அந்த மிஷின் வந்து அதுக்கும் பயன்படுது நடுவுக்கும் பயன்படுது களை பறிக்கவும் பயன்படுது அந்த மிஷினு இருக்குது இருந்தாலும் எங்கள் கையால் செய்கிற வேலைதான் எங்களுக்கு கை கையினுடைய எந்திரம் மாதிரி எங்கள் கை கருவிங்கள் மாதிரி எங்கள் கை எங்கள் கை இல்லைன்னா நாங்கள் தோட்டக்கால் பயிர் வைக்க முடியாது எங்கள் கையும் ஒரு கருவிதான் களைகட்டும் ஒரு கருவிதான் நாங்கள் செய்கிற மண் கடப்பாறை மம்முட்டி எல்லாமே ஒரு ஒரு கருவிதான் நாங்கள் பயன்படுத்துகிற அனைத்தும் கருவின்னால் எங்கள் கையும் ஒரு கை எங் கை இல்லைன்னா அன்றைக்கு நெல் பயிர் கிடையாது எதுமே கிடையாது